கடிகாரம் மிகவும் இன்றியமையாத ஒன்று எல்லா மாநிலத்திலும் எல்லா நாட்டிலும் இந்த கடிகாரமானது மிகவும் உபயோகப்படுத்தப்படுகிறது அனைத்து செயல்களிலும் அனைத்து இடங்களிலும் இந்த கடிகாரமானது யூஸ் செய்யப்படுகிறது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு டைம் இருக்குது அமெரிக்காவில் ஒரு டைம் இருக்குது நியூயார்க்கில் ஒரு டைம் இருக்குது சிங்கப்பூரில் ஒரு டைம் இருக்குது இந்த மாதிரி டைமுங்களில் இருக்கும் போது நேரங்களில் இருக்கும்போது இந்த நேரங்களில் நம்ம துல்லியமாக கணக்கிடுறத்துக்கு இந்த கடிகாரங்கள் மிகவும் பயன்படு பயன்படுகின்றன ஒரு நாட்டில் இப்போ என்ன மணி இப்போ அமெரிக்காவில் என்ன மணி இப்போ துபாயில் என்ன மணி இப்போ சிங்கப்பூரில் என்ன மணின்றத வந்து நம்ம க க கணக்கிடுறதுக்கு உண்டான கடிகாரங்கள் அனைத்து விதமான விஷயங்களிலும் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன எல்லாம் மனிதர்கள் கைகளிலும் இந்த கடிகாரமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது சில மனிதர்கள் வந்து கைபேசியின் உதவி கொண்டு இந்த கடிகார மணிகளைப் பார்த்துக் கொண்டு இருக்கின்றனர் ஆகவே இந்த கடிகாரங்கள் மிகவும் இன்றியமையாததாக ஒன்று இருக்கின்றது பொது இடங்களிலும் வந்து கடிகார அமைப்புகள் இருப்பதனால் மிகவும் பயன் ப பாட்டு படு பயன்படுத்தப்படுகிறது மேலும் பொது இடங்களிலும் இந்த கடிகார அமைப்புகள் மிகவும் துல்லியமாக காட்டப்படுகிறதால் நாம் இன்றியமையாத அன்றாட வாழ்க்கையில் மனித குலத்திற்கே மிகவும் பயனுள்ளதாக இந்த கடிகாரங்கள் காணப்படுகின்றன இப்பொழுது தற்காலத்திற்கு ஏற்றது போல கணினி முறையில் கூட வந்து கடிகாரங்கள் வந்துவிட்டன இது ஆகவே இந்த கடிகாரங்கள் நமக்கு மிகவும் உபயோகப்படுத்தும் பொருளாக உள்ளது